நாங்கள் வந்து பண்டிகை அன்றைக்கு வந்துங்க நாங்கள் வந்து மாவிளக்கு எடுத்து பொங்கல் வச்சு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து மதிய சாப்பாடு பருப்பு ரசம் குழம்பு எல்லாம் செஞ்சு பாயாசம் வடை எல்லாம் செஞ்சி சாப்பிடுவோம்ங்க மற்ற ம வேறு வீட்டுக்கு சாப்பிட மாட்டோம் அந்த விழா அன்றைக்கு சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நல்ல விதமாக போட்டு நல்லா பயன்படுத்தி அதுக சாப்பிடற அளவுக்கு திருப்தியான ஒரு உணவை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து பரிமாரிடுவோம்